மீன் பிடித்தலுடன் தொடர்புடைய எந்தெந்த சுற்றுசூழல் அல்லது பாதுகாப்பு பிரச்சனைகள் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அப்படின் கேட்டால் வந்து மீன் பிடிக்கிற தொழில் வந்து எப்பொழுதுமே மிகவும் ஆபத்தான ஒரு தொழில் அது வந்து எனது மாவட்டம் பக்கத்தில் இந்த பூம்புகார் தரங்கம்பாடி போன்ற பகுதிகளில் வந்து நிறைய மீன் பிடிக்கும் பேர்கள் இருக்குறாங்க பும் பூம்புகாருக்கோ இல்லை தரங்கம்பாடிக்கே செல்லும்போது அவர்கள் வந்து அந்த விசை படகு இந்த சின்ன போட் அந்த மாதிரி இதில் வந்து மீன் பிடிக்க போவாங்க அப்போல்லாம் வந்து அந்த மழைக்காலகட்டங்களில் வந்து அலையின் வேகம் காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கும் அதுபோன்ற நேரங்களியும் செல்வது உண்டு அதை பற்றி முன் முன் கூட்டியே தெரியா வந்தால் இந்தன் கீழே வந்த மாதிரி புயலடிக்கும் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் இப்போ முன்னாடியே வந்துடுச்சு காற்றழுத்த தாழ்வு எல்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் காற்று எங்கே அதிகமாக வீசும் எப்போ வீசும் அந்த டெக்னாலஜிலாம் வந்ததுனால் அவங்க வந்து முன்கூட்டியே செல்வது தவிர்த்து விட்றாங்க ஆனால் எல்லா வகையான போட்லையும் அந்த ஜிபிஎஸ் கருவியோ அந்த மாதிரி ஒரு உப உபகரணங்களோ எதுவுமே இருக்க மாட்டுது மேலும் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இலங்கை வந்து தமிழக மீனவர்களை வந்து கைது படுத்தி விட்டாங்க விசை படகுகளை வந்து சேதப்படுத்தி விட்டாங்க துப்பாக்கி சூடு நடத்தி விட்டாங்க அதெல்லாம் பார்க்கின்றபோது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம தான் இப்போ வரைக்கும் ஓடிட் இருக்கு எத்தனை எத்தனை ஆட்சி முறை மாறினாலும் இந்த போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது மேலும் கைது செய்யப்பட்டோர்களை துன்புறுத்துவது அது போன்ற விஷயங்களும் பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது அதுப்போல பாதுகாப்பு பிரச்சனைகள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் கருவியோ இல்லை சேஃப்டி உள்ள படகுகள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களானு கேட்டிங்கன்னா இல்லை அவங்கவுங்க வசதிக்கேற்ப தான் அவங்க யூஸ் பண்ணியிட் இருக்காங்க கவுர்மெண்ட் சைட்லேயிர்ந்து இதுக்கு எதாவது ஒரு இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கருத்து தண்ணீர் மாசுபாட்டின் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிக்கிறதா தண்ணீர் மாசுபாடு அப்படி அதை பற்றி நம்ப பேசணும்னா வந்து இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் இருக்கு இப்போ நாங்கள் வந்து காவேரி நீர் வந்து எங்களுக்கு வரது வழக்கம் அந்த காவேரி நீர் வரும்போதே அதில் வந்த அவ்வளோ குப்பைகள் வந்து விரிந்து இருக்கு என்ன பண்ணுறாங்கனா இது ஒவ்வொருத்தவங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான் மிகப்பெரிய ஒரு விஷியத்தமா பாதிக்குது ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தோட வீட்டு குப்பைகள் இந்த மருத்துவ கழிவுகள் இந்த அழுகிய பழங்கள் ஆகியவற்றை வந்து குப்பை தொட்டியில் போடாமல் அந்த ஆற்றிலியோ எதுலையோ கல போட்டு விட்றாங்க மேலும் வந்து இந்த திருப்பூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து குடிநீர்களில் வந்து இந்த ரசாயன பொருள் வேதி பொருளோட கழிவுகளை வந்து அதில் வந்து கலந்து விட்றாங்க அதை வந்து கவுர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சும் அது வந்து எந்த ஒரு முறையான ஒரு இதுவும் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அடிக்கடி செய்தித்தாள்ளயும் நியூஸ் நியூஸ்லையும் வரதுண்டு இது போல் பிரச்சனைகளையும் வந்து தடுக்க மாட்டுறாங்க மேலும் இந்த பாதாள சாக்கடை தண்ணீர்கள் என்ன பண்ணுது ஓவர்லோடாயி வழிஞ்சி அதுவும் அந்த காவேரி ஆற்றுல வந்து கலக்கறதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது அதையும் கண்டும் கண்டு கொள்ளாத மாதிரி தான் இந்த கவுர்மெண்டு வந்து இருக்கு இதெல்லாம் கொஞ்ச சரி செஞ்சா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சுற்றி உள்ளது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டெப் எடுத்து பார்த்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம அவாயிட் பண்ணலாம்